ஹலோ ஆ நான் வந்து பெயிண்ட்டர் பேசுகிறேங்க மேடம் நீங்கள் வந்து ஏதோ வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு அடிக்கணும்னு சொல்லி கேட்டுருந்திங்களாமே ஆம் இருக்காங்கள் வீடு வந்து பெரிய வீடா சின்ன வீடா மேடம் ஓகே இப்போது சரி உங்களுக்கு எத்தனை நாளில் முடித்து கொடுக்கணும் உங்கள் பட்ஜெட் உங்கள் பட்ஜெட் எவ்வளோ பார்க்குறிங்க சரி அப்போ நீங்கள் லேபர் கொடுத்துட்டா மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்கிக் கொடுத்துருவிங்க அப்படிதான சரி ஓகே அப்புறம் இப்போது நாங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது இந்த திங்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சேஃப் காட் பண்ணி வச்சுக்கோங்க மேடம் சரி ஓ நாங்கள் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் படாது இந்த ஷீட் வந்து மேலே போட்டுருவோம் ஸோ அது வந்து எல்லாப் பொருட்களுக்கும் போடுறது கஷ்டம் ஆ அதே மாதிரி இந்த தரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோணிப்பைய் இல்லைன்னா இந்த கவர் ஷீட்டு இந்த மாதிரி போட்டுத்தான் பண்ணுவோம் முக்கால் மேக்சிமம் முடிஞ்சால் மட்டும் நாங்கள் வந்து இந்த மாதிரி பொருட்கள் மேலே படாமல் தான் நாங்களும் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கிங்க இல்லை பார்த்துட்டு சொன்னிங்கன்னால் கூட எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் ஏன்னா உடனே உடனே தொடச்சுட்டோன்னா இல்லை கரெக்ட்டு தான் இப்போ நீங்கள் இந்த கம்மி பட்ஜெட்டில் கேட்கும் போது நாங்கள் கம்மியாக தானே எடுத்துகிட்டு வர முடியும் இரண்டு இடம் வேறு பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிங்க இவ்வளோ கம்மியாக இருக்கிற பட்ஜெட்டில் நான் கம்மியாக தான் பார்த்தாகணும் ஏன்னா எல்லாமே லேபர்க்கே போயிடுச்சுன்னால் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இல்லைங்க நாங்கள் என்ன சொன்னாலுமே இப்போது நாங்கள் எங்கே போனாலுமே சரி நாங்கள் பொருள் வந்து பொருட்கள் மேலே இந்த மாதிரி க பெயிண்ட் படாது என்னென்ன துணியோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளாஸ்டிக் பேக்கோ இந்த மாதிரி கவர்ஸ்ஸோ இந்த மாதிரி தான் போடுவோம் பட் நாங்கள் சொல்கிறது எங்கள் கடமை இல்லையா அதையும் சொல்லிக்கிறோம் இரண்டாவது கொழந்தைங்கள வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க எங்கள் பக்கம் கொண்டு வராதீங்க

ஓ அப்படின்னா கொஞ்சம் ஈஸி தான் இல்லை நீங்கள் ஃபர்னிச்சர்யெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே மேடம் பெரிய உட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பண்ணிடுவாங்கள் தெரியுது புரியுது ஆ சரிங்க ஓகே அது கரெக்ட்டு அப்புறம் ஃப்ளோர் எல்லாம் நீங்கள் உடனே உடனே துடைக்கணும் இல்லையா கொஞ்சம் பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை உடனே உடனே தொடைச்சு ஆ சரி சரிங்க ஓகே ஓகே நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன்

அப்போ ரெண்டு நாள் நம்ம டைம் சொல்ல முடியாது இல்லை இல்லை மூணு நாள் கூட ஆகும் நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல உங்களுக்கு கிச்செனில் தானே பால் காய்ச்சுவிங்க சமையல் அறையில் அப்போ அந்த சமையல் அறையில் முதல்ல உங்களுக்கு அடித்து கொடுத்தர்றோம் அப்புறம் அப்புறமே மெல்ல மெல்லமாக இதையும் அடித்து கொடுத்தர்றோம் நீங்கள் பால் காச்சுணுன்னா காய்ச்சுங்க முதல்ல அதை அடிச்சு கொடுத்தர்றோம் ரெண்டு நாளில் மூணு நாளில் இன்னொரு ரூமும் கூட முடிஞ்சுரும் ஒன்னும் பிரச்சினை இல்லை சரிங்களா ஓகேங்க நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேங்க ஆ தேங்க் யூ நன்றி ஆ கண்டிப்பாக நன்றி நான் வந்து பார்க்குறேன் நன்றி ஆ ஆ வச்சுருங்க